எங்கள் ஊரில் பஞ்சாயத்து ஆஃபிஸில் வந்து எல்லார்த்துக்கும் இலவசமாக தையல் க்ளாஸ் எடுத்தாங்க அப்போது வந்து தையல் கிளாஸுக்கு போய்ருந்தோம் அங்கே வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பிளவுஸு இந்த மாதிரி எல்லாம் தைக்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் இப்போ வந்து பிளவுஸ் தைக்க பழகிட்டேன் அதே மாதிரி பிளவுஸு சுடிதாரும் இப்போ பழகிட்டுருக்கேன் பழகிடுவேன் அப்புறம் வந்து இப்போ எனக்கு நானும் வீட்டில் மிஷின் வாங்கி போட்டுருக்கேன் அது யாராது ஒவ்வொருத்தவங்க வந்து சுடிதார் டாப் அடிக்கணும் பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க நானும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருக்கேன்